ஆ சொல்லுங்கள் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஆ அவைளபிலாக இருக்குதுங்க நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன டைம் போகணும் சார்ஜ் வந்து இங்கே இருந்து எப்படியோ அது ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ மீட்டர்ஸ் வருங்க பர் கிலோ மீட்டர் வந்து நாங்கள் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்க எத்தனை பேர் வரீங்க ஆ வெயிட்டிங் சார்ஜும் இருக்குது ஆமாம் அது நம்ம இப்போ போகிறோம் இப்போ போகும் போது ஏதாவது டிராஃபிக் வருதுனால் அதில் கொஞ்சம் நமக்கு வெயிட்டிங் ஆகும் அதனால அதுவும் எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்க

ஓகே ஓகேங்க ஆ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம மேப் போட்டுக்கிறோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேப் போட்டு நம்ம கூட போயிக்கலாம் அதே மாதிரி உமன் டிரைவர் வந்து அவைளபிலாக இருந்தால் பார்க்கலாம் ஏன்னால் எங்கள் கிட்டே கம்மியான உமன் டிரைவர் தான் இருக்காங்க அதிகமாக யாரும் இல்லை அதனால நீங்கள் நம்ம லாங்காக போகும் போது உமன் நீங்களும் வரீங்க ரெண்டு பேர் தான் உமன் வரீங்க அப்போ அவர்களும் உமன்னாக வந்தால் கொஞ்சம் சேஃப்ட்டி இருக்காது அதனால ஜென்ஸ் டிரைவரே வந்து பெட்ராக இருப்பாங்க ஆ ஓகேங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எயிட் ஓ கிளாக்கு கிளம்புனால் போதுங்கிறீங்க அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கிளம்புனால் தான் கொஞ்சம் இயர்லியராக ரீச் ஆக முடியும் அதனால கொஞ்சம் நம்ம ஒரு சிக்ஸ் தேட்டிக்கு ஆட்டவே நம்ம கிளம்பிக்கலாம் நீங்கள் ஏதாவது பிரேக் பாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணுன்னால் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கங்க ஆ ஓகேங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதெல்லாம் சேஃப்ட்டி எல்லாமே இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் தைரியமாக வரலாம் ஓகே நீங்க ஆ சொல்லுங்கள் ஆ இப்போவே புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் கொஞ்சம் பே பண்ணிக்கிறீங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க நீங்கள் அட்ரெஸும் வந்து பிக்கப் அட்ரெஸும் நீங்கள் எனக்கு வாட்ஸாப் பண்ணிடுங்க ம் ஓகேங்க ம் ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ம் சரிங்க ஓகே